ஆ சொல்லுங்கக்கா அக்கா நானும் தஞ்சை நானும் நானும் தஞ்சாவூர் தான்க்கா போகிறேன் நானும் இவ்வளோ நேரம் மயிலாடுதுறை ட்ரெயின் வருமா வருமான்னு பாக்கிறேன் என்னன்னு தெரில ஏதோ சிக்னல் பிராப்ளம் போலக்கா அதான் தஞ்சாவூர் ட்ரெயின் இன்னும் வரல நானும் தஞ்சாவூர் தான்க்கா போகிறேன் ஏதோ பேச்சுத்துணைக்கு ஆள் இல்லைன்னு ஆமாக்கா நான் ம் தஞ்சை பெரிய கோவில் இருக்கு இல்லைங்க்கா அதுக்கு பின்னாடி தான்க்கா அங்கே தான் போகணும் தஞ்சை பெரிய கோவில் ஆ நீங்கள் எங்கேக்கா போகிறீங்க ஆ ம் ஆமாக்கா லேட்டாகும் போல் நீங்கள் எதுக்கொசரம்க்கா போகிறீங்க தஞ்சாவூருக்கு நல்லா ஆமாக்கா என்னக்கா பண்ணுறது ம் வேறு ட்ரெயின் வேறு இன்னும் வரல நான் இங்கே எங்கள் அண்ணனோட கல்யாணத்துக்கு போகிறேன்க்கா ரெண்டு பேரும் ஃபங்ஷனுக்காக போகிறோம் பார் தஞ்சாவூருக்கு

ம் ம் நானும் ரொம்ப தெரிலக்கா சிக்னல் பிராப்ளம் இருக்கிறதால எதும் எந்த ட்ரெயினும் வரல போல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும்னு சொல்கிறாங்க பார்ப்போமே இருந்து பார்த்துட்டு போவோம் அப்புறம் என்ன பண்ணுறது ம் நானும் இவ்வளோ நேரம் தனியாக இருந்தேன் சரி விடுங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே தஞ்சாவூருக்கு போகலாம்